ஹலோ வணக்கம் ஆமாம் சொல்லுங்கள் என்ன கிளாத்து ஓ எத்தனை ஓகே என்ன கலர் ராயல் ப்ளூவா ஓகே என்ன ஊர்லேர்ந்து பேசுகிறீங்க ம் ஓகே எதுக்கு காலேஜ் ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம் எப்படி ஆ ஓகே ஆ ஓகே நீங்கள் ராயல் ப்ளூ தானே ம்

ம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கலர் அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படி உங்களுக்கு சாடிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னா நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு நான் அட்ரஸ் லொகேஷன் எல்லாம் சென்ட் பண்ணி வைக்கிறேன் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போங்க ஒரு டென் உங்களுக்கு வரும் மேம் ம் இல்லை இது தான் வரும் உங்களுக்கு சரி நீங்கள் வாங்க ஃபர்ஸ்ட்டு வாங்க வந்து நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பார்த்து என்னன்னு நீங்கள் பேசுங்கள் ஒன் வீக்கில் வந்துவிடும் ஆ ஆமாம் நீங்கள் ஒரு டியூஸ்டே போல் வாங்க ம் வந்திங்கனா நீங்கள் நேரில் வந்து பார்த்து எப்படின்னு உங்களுக்கு கலர் உங்களுக்கு இல்லை நேரில் வந்து நீங்கள் நேரில் டேரெக்டாக வந்து ஒரு குவான்டிட்டி செக் பண்ணிட்டு போகலாம் ஆனால் உடனேலாம் வராது அது ஒன் வீக் ஆகும் ம் ஆமாம் ஆமாம் எல்லாமே வந்துரும் அதுல ம் ஆமாம் ஆமாம் அதெலாம் சேர்த்து போட்டு தான் அதனால் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ம் இந்த சாரீ வந்து த்ரீ சிக்ஸ்டி நீங்கள் வந்து செவன்ட்டி கேட்குறீங்களா சரி ஓகே நீங்கள் வாங்க நேரில் வாங்க நம்ம பேசிக்கலாம் ஆ ஓகே தேங்க் யூ